சமையல் அப்படிங்கறதே ஒரு கலை அந்த சமையல் கலை வந்து நம்ம சந்தோசமாக ஏற்றுக்கக்கூடிய வகையில்தான் இருக்குது நம்ம எது சந்தோஷமாக ஏத்துக்கிறமோ அது எல்லாமே நம்மளுக்கு தகுந்ததுமாற நம்ம வந்து மாத்திக்கலான் சமையல் அப்படிங்குற கலை வந்து குழந்தைங்களும் பெரியவர்களும் வயதானவர்கள் அப்படிங்குற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே பழகிக்கிலாம் அது வந்து நம்ம உடல் நலத்திற்கு நம்ம நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலைதான் சமையல் அந்த சமையல் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் எது நம்ம உடல் நலத்திற்கு நல்லது எது உடல் நலத்திற்கு கேடு எந்தளவுக்கு எடுத்துக்கணும் எந்தளவுக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்குறத வந்து சின்ன வயசுலிருந்தே குழந்தைங்களுக்கு காய்கறி பருப்பு வகைகள் கீரைகள் எண்ணெயில் பொறித்த உணவுலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அசைவ உணவுகள் எந்தளவுக்கு எடுத்துக்கணும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் அது எல்லாமே எந்தளவுக்கு எடுத்துக்கணும் எது எது சாப்பிடலாம் முக்கியமாக நாட்டு காய்கறிகள் நாட்டு பழங்கள் நாட்டு கீரை வகைகள் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கக்கீரை இதெல்லாமே வந்து எடுத்துக்கணும் குழந்தைலிருந்து பெரியவிங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து சமையல் செய்கிற வேலையை பகிர்ந்துக்கும் மூலமாக நம் வீட்டில வந்து பொருளாதார நிலைய உயர்த்திக்கலான் மற்ற வேலைகளை இதை மூலமாக பார்த்துக்க முடியும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குற பணத்தேவைகளையும் சரிபண்ணிக்க முடியும் வீட்டில சமையல் அப்படிங்குறது வந்து சின்ன வயசுலிருந்தே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம சமைக்குறதுன்னா காய் காய் எப்படி செய்யணும் பருப்பு வகையெல்லாம் எப்படி செய்யணும் அந்தமாதிரி நல்லா உடல் நலத்திற்கு நல்ல சத்தான ஆகாரங்களை எல்லாத்தையுமே நம்ம பழைய தலைமுறையில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குணும்